ஹலோ சார் ஆமாம்

ஆ சரி சொல்கிறேன் கௌண்ட் பண்ணிக்கங்க ஆ ஏசி ஒரு அஞ்சு வேணும் டிவி ஒரு அஞ்சு ஃபேன் ஒரு பத்து

லைட்டு ஒரு பத்து வாஷிங் மிஷினு ஒரு அஞ்சு மிக்ஸி ஒரு பத்து ஆ ஃபோன் ஒரு பதனஞ்சு அயன் பாக்ஸு ஒரு பத்து லேப்ட்டு லேப்டாப்பு ஒரு பதினஞ்சி அப்புறோம் ஏதாவது வேறு நல்ல ஐட்டங்களாக இருந்தால் ஏதாவது பார்த்து வாங்கினு வாங்க

ஆ சரி இப்போ நான் சொன்னதெல்லாம் மறக்காத வாங்கினு வாங்க

ஆ ஆ செரி ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆ